மேடம் சந்தியா ட்ராவல்ஸுங்களா மேடம் கொஞ்சம் நாங்கள் வெளியில போகனும் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம் திருச்செந்தூர் வெரையும் திருச்செந்தூர் போகிறதுக்கு உங்கள் ட்ராவல்ஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போகலான்னு இருக்கங்க மேடம் ஆமாங்க மேடம் உங்குளுது வந்து கிலோமீட்டரு கணக் போட்றீங்ளா இல்லை ஒரு நாள் வாடகை அப்படி போட்றீங்களாங் மேடம் கிலோமீட்டரு கணக்குங்களா சரிங் மேடம் இப்போ நீங்கள் போறீங்கன்னாக்க அந்த டோல்கேட்டெல்லாம் அமௌண்ட் எப்படி நீங்களே போட்டுக்குவீங்களா அப்படிங்ளா ஆ எவ்வளோ நாளில் நம்ப போயிவிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்படிங்ளாங்களா மேடம் சரிங்க மேடம் நாங்கள் ஒரு நாள் தங்கி வர்லான்னு இருக்கோம் அங்கே நீங்கள் அதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ்ன்னா எவ்வளோ அமௌண்ட் கேக்கலான்னு இருக்கீங்க இப்போ வந்து கிலோமீட்டரு கணக்காக இல்லாமல் நீங்கள் அங்கே நம்ப தங்கறதுக்கு தனியாக சார்ஜி ஏழாயிரமுங்களா ஆ சரிங் சரிங் மேடம் சரிங் மேடம் நாங்கள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னக்கு எந்த நாளில் கிளம்புறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தகவல் செல்கிறேன் ஆ சொல்லுங்கள் ம் சரிங் மேடம் அனுப்பிறேங்க மேடம் அப்புறம் உங்கள் உங்கள் ட்ராவல்ஸ் பற்றியான ஒரு தகவல் எதாவது சொல்ல முடியுங்களா ட்ராவல்ஸ் பேர் சந்தியாய்ன்னு சொல்லி சொன்னாங்க இது எங்கள் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க உங்கள்கிட்ட பேச சொல்லி ஆ சொல்லுங்க மேடம் உங்கள் ட்ராவல்ஸ் வந்து எத்தனை வருஷமாக வச்சிருக்கீங்க எப்படியெல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் ம் ம் சொல்லுங்க மேடம் ம் சரிங் மேடம் எங்களை பத்தரமாக கூட்டியிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துருவாங்களா சரிங் மேடம் சரிங் மேடம் தேங்க்யூங்க மேடம் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்றேங்க மேடம் ம் தேங்க் யூங் மேடம்